ஹலோ ஹலோ ஆ உஜ்ஜீவன் பேங்க்லந்து லோன் எக்சிக்யூட்டிவ் பேசுகிறீங்களா மேம் நான் வந்துட்டு நான் உங்கள் பேங்க்கில் லோன் வாங்குறதுக்காக கால் பண்ணி இருக்கேன் மேம் பர்ஸ்னலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக லோன் வேணும்ங்க மேம் எனக்கு ஒரு டூ லேக்ஸ் வேணும்ங்க மேம் ஆமாம்ங்க மேம் ஆ நான் ஆல்ரெடி அந்த பேங்க்கில் அகௌண்ட் வச்சுருக்கேன் மேம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்துவிட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் மேம் ஆ சரிங்க மேம் ஆ ஓகே மேம் ஆ ஆ ஓகே ஆ ஆமாம் இப்போ நான் வந்துவிட்டு என்னக்கு பண்ணா எனக்கு எப்போ மேம் லோன் கிடைக்கும் ஆ ஓகே மேம் ஆ நான் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ சரிங்க மேம் ஆ ஓகே மேம் அடுத்த வாரம் வந்துவிட்டு இந்த ஆதார் கார்ட் இதெல்லாமே கொண்டு வரணுங்களா நான் தான் ஆல்ரெடி அகௌண்ட் வச்சுருக்கனே ஆ ஓ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ ஓகே ஆ ம் சரி இப்போ வந்துட்டு நான் ரெண்டு லட்சரூபா வாங்கினேனா நான் எத்தனை தவணையில நான் வந்துவிட்டு கட்டணும் மேம் இல்லை மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்குமா இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரி இருக்குமா மாதம் மாதம் எவ்வளோங்க மேம் கட்டுற மாதிரி இருக்கும் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் நான் இதுக்கு முன்னாடி லோன் வாங்கி இருக்கேன் நான் லோன் வாங்கி கரெக்டாக தான் எல்லாமே பே பண்ணிருக்கேன் அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் கூட நான் வச்சுருக்கேன் ஆ சரிங்க மேம் ஆ சரி அடுத்த வாரம் வந்துவிட்டு அடுத்த வாரம் எப்போங்க மேம் திங்கக்கிலமைங்களா இல்லை எப்போ வரட்டும் ஆ சரி ஆமாம் இப்போ நாங்கள் இப்போ லோன் வாங்கிட்டோன்னா நாங்கள் வந்துட்டு நான் வந்துவிட்டு முதல்ல லோன் வாங்குனப்போ என்ன பண்ணேன்னா முதல்ல வந்துவிட்டு நான் போய் பேங்க்கில் போய் மாதம் மாதம் கட்டிவிட்டு வர மாதிரிதான் நான் லோன் வாங்கி இருந்தேன் ஆ ஆமாம் ஆ ஓகே ஓ அப்படிங்களா பணத்தை நீங்களே எடுக்கிறப்போ அ அதிகமான அமௌண்ட் எல்லாம் எடுக்க மாட்டீங்களே ஆ சரிங்க மேம் லோன் வாங்கணுன்னா பர்ஸ்னலாக பர்ஸ்னல் லோன் வாங்குகிறோம் என் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் வரணுமா இல்லை நான் மட்டும் வந்தால் போதுங்களா ஓ என் ஃபேமிலியில இருக்கவங்களாம் யாரும் வர தேவையில்லல சரிங்க மேம் ஓகே தேங்க் யூ மேம்